நீண்ட நேரம் நீச்சல் பயிற்சியின் போது உடம்பில் நீர்ச்சத்து வற்றாமல் இருக்க பொட்டாசியம் என்கின்ற தாது உப்பு ஒருச் சிறந்த ஒரு சிறந்த இதாக உள்ளது தேங்காய் பொட்டாசியம் தேவையை நிறைவேற்றுகிறது பழச்சாறை அருந்துவதை விட கால்சியம் குறைவாக உள்ள மற்றும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ள ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது இளநீர் அந்த இளநீர் குடித்து விட் குடித்ததும் உ உங்களுடைய நீர்ச்சத்தானது அதிகப்படியாக அதிக இப்போ அதிகமாக நீர்ச்சத்து கிடைக்கும் பின்பு தண்ணீரும் அதிகளவு உட்கொள்ள வேண்டும் ஆகையால் நீர்ச்சத்து குறையாமல் இருந்தால் மட்டுமே நீச்சலில் நீ நீச்சல் பயிற்சியின் போது சோர்வடையாமல் நீச்சல் அடிக்கலாம் பின்பு அதற்கான சிறந்த உணவாக உள்ள சில முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற க அவசியமாக பின்பற்ற வேண்டும்